நாங்கள் எப்போதுமே ட்ராயிங்கு நாங்கள் வந்து ட்ராயிங் எதனால் இதுன்னன்னா வச்சுக்கோ எனக்கு எதுமேல் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா புக்கு பார்த்து அதில் எப்படி அழகாக இருக்கோ இல்லையோ அதை மாதிரி நாமளும் ட்ரை பண்ணனும் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ராயிங் பண்ணுவாங்க அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ட்ராயிங் மேல் இப்போ வெளியே ஒரு காட்சியை பார்த்து செய்யலான்னா மரம் செடி கொடிங்கள்லாம் பார்த்து செய்யலாம் அது கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் ஆனால் புக்கில் இருக்கிறத பார்த்து வரையறதுன்னால் அழகாக ட்ராயிங் வரும் ஏன்னால் வெளியே நம் டேரெக்டாக பார்க்குறதே தனி புக்கில் இருக்குறதே தனி ஆனால் நம்ப வந்து புக்கில் இருக்கிறது வந்து அழகாக அதேமாதிரி வரைஞ்சிருவோம் ஆனால் வெளியே செடி கொடிகள் பார்த்தா கொஞ்சம் சே இதாகும் பாம்பு செடி கொடி அதெல்லாம் வரையணுன்னால் கொஞ்சம் கை இதாகும் சிலது கொஞ்சம் இதா ஒரு பயம் ஒரு பதட்டம் எப்படி வந்துடுமோ அதெல்லாம் வரும் ஆனால் நம்ப புக்கை பார்த்து வரைஞ்சோன்னா அழகாக நம்மளோடைய புக்கு தானே ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுமேல் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தால் அப்படியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கல்லாம் நிறையா அவங்களும் ட்ராயிங்கெல்லாம் வரைவாங்க அதே பார்த்து நல்லா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நல்லா அதெல்லாம் இருப்பேன் ஆனால் என்ன சொல்கிறது இ நல்லா ட்ராயிங் பண்ணாலும் நல்லா கலர் அடிக்கிறதில் வந்து அழகாக இருக்கும் அப்போது வந்து மைண்டெல்லாம் ரிலாக்ஸாருந்தால் அழகாக நம்ப வரைஞ்சிருக்காங்க நம்பளுக்கு ஒரு சந்தோசமாக இருக்கும் அதனால் நல்லா இருக்கும் நம்ப பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் நம்ப அப்போது ஒரு சந்தோசமாக படுவாங்க அந்த சந்தோனசம் எங்கே யார் மூலமா வருதோ இல்லையோ நம்ப நாம்ம வரைஞ்ச நம்பளுக்கு ஒரு சந்தோஷம் வருதுல்ல அதுதாங்க முக்கியம்